தமிழ்மொழி பற்றி பொதுவாக சொல்லப்படும் சில தவறான கருத்துக்கள் என்னென்னு கேட்டிங்கனா நாம் சில பொது இடங்கள்ல நம்ம தமிழ் பேசும் போது வந்து பார்த்திங்கனா வேற்று மொழிக்காரர்கள் வந்து பார்த்திங்கனா இவன் தமிழ்மொழி பேசுகிறான் அப்படினுட்டு நம்மள வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையாக நினைக்குறாங்க தரக்குறைவாக எண்ணத்தோடு பார்க்குறாங்க இதை எல்லாம் நிவர்த்தி செய்ய நாம் பொது இடங்களில் அனைவரும் தமிழ் சரளமாக பேச ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் இதன் மூலிமா நாம் இதை நிவர்த்தி செய்யலாம்